ஹலோ என் பெயர் கீர்த்தனாங்க ஜவஹர் ஸ்கூல் ப்ரின்ஸ்பலா என்னோடய பொண்ணு இந்த வருஷம் டென்த்தில் வந்து நானூற்றி எண்பது மார்க் எடுத்துருக்கா உங்கள் ஸ்கூல்லில் சேர்க்கலானு இருக்கோம் உங்கள் ஸ்கூல் ஃபெசிலிட்டி எஜிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா

பயோமேக்ஸ் எடுக்கலாம்னு எடுக்கலாம்னு இருக்காங்கள்

எங்கள் ஸ்கூல்லேருந்து வீடு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்குது உங்கள் ஸ்கூலில் ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டி வேன் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா ஹாஸ்ட்டல் அங்கே வெஜ்ஜு நாண் வெஜ்ஜுலாம் எப்படி ஃபுட் ஐட்டம்லாம் எந்த டைம்க்கு எப்படி போடுவீங்க கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸ்லாம் அங்கே தனியாக ஸ்போர்ட்ஸ் அதுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்ஸில் கோச்சிங்க்லாம் ஸ்டேட் லெவல்லில் காம்பட்டீஷன்லாம் நடந்தால் கூட்டிகிட்டு போவீங்களா உங்கள் ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ட்ராயிங் அதுக்குலாம் தனி இம்பார்ட்டன்ஸ் தருவீங்களா இல்லை என்னுடைய டாட்டர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவா அதான் உங்கள் ஸ்கூலில் டீச்சிங்க்லாம் டான்ஸ் டீச்சிங்க்லாம் இருக்கா என்னென்னு தெரிந்துக்கதான் கேட்டேன்

ஈவ்னிங் மார்னிங்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடக்குமா உங்கள் ஸ்கூலில் நீட் கோச்சிங்கலாம் தர்றீங்களா ஜேஇக்கு கோ நீட்டுக்குலாம் கோச்சிங் தனியாக நடக்குதா நீட் கோச்சிங்கா ஜேஇக்குலாம் தனியாக இருக்கா ஆ சரி சரிங்க சார் நான் அப்போ நாளைக்கு வர்றேன் என் டாட்ரு கூட்டிகிட்டு தான் வரணுமா இல்லை நாங்கள் மட்டும் வந்தால் போதுமா ஆ சரி ஆ சரி